இப்போது பறவைகளை வந்து பறக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஸமாக இருக்கும் அதேமாதிரி அது பக்கத்தில் நம்ம வீட்டில் வந்து உட்காரும்போது இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அதை ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் வந்து மனசுக்கு ஒரு சந்தோஸமாக இருக்கும் அதேமாதிரி நம்ம வந்து பறவைகளுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி இல்லை அதுகளுக்கான உணவுகளை தானியமோ அரிசி அந்தமாதிரி ஏதாவது வைக்கும்போது அது வந்து கொத்தி எடுத்துட்டு போற அழகுகளே வந்து இன்னும் தனியாக இருக்கும் அதுக்கும் வந்துட்டு பசியாறின ஒரு திருப்தி நம்மளுக்கும் வந்துட்டு நம்ம மனசுக்கும் வந்து பார்க்கறக்கு கண்ணுக்கான அமைதி மனசுக்கான அமைதி எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த விஷயத்துல நம்ம வந்து நம்மளோட ஒரு செல்ஃபிஷ்ஷான விஷயமாவே இருந்தாலும் நம்ப பறவைகளுக்கு தானியமோ தண்ணியோ வச்சி நம்ம அதுங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் பார்த்து ரசித்து நம்மளோட மன நிம்மதிக்காகவும் நம்ம இதை பண்ணலாம்